கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்க கிராமத்தில் இங்கே நான் கிறிஸ்டீன் கோயில் ஒன்று இருக்குது அங்கே மாதா திருத்தலம் அப்படின்னு ஒரு கோயில் எங்க கோயில் அதில் வந்து ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி வந்து மிகச்சிறப்பாக நடக்கும் திருப்பள்ளியாக இருக்கட்டும் நல்ல கடைகள் நிறையா வரும் பல கிராமங்கள்லயிருந்து இங்கே திருநங்கைகள் கலந்து கொள்ள வருவாங்க ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க ஏழு நாள் கொடியேற்றம் கொடியிறக்கம் அப்படின்னு நெறையா இருக்கும் அதேமாரி சர்வதேச பண்டிகைகள்ல நீங்கள் எங்கள் கோவாகத் திருநாள் வந்து நேஷனல் இன்டெர்நேஷனல் லெவலுக்கு வருவாங்க அங்கே அங்கே இருக்கிற திருநங்கைகள் வந்து அவங்க மிகச்சிறப்பாகவும் இந்திய சாமியை வழிபடவும் வழிபடுவாங்க அவங்க கஷ்டத்தெலாம் சொல்லுவாங்க அதையும் மிகச்சிறப்பாகவும் நிறையா பக்கத்து கிராமங்கள்லயிருந்து எல்லா கிராமங்கள்லயிருந்தும் திருநங்கை வருவாங்க அதேமாரி எல்லா ஸ்டேட்லயிருந்தும் வருவாங்க நிறைய பேர் திருவிழா திருவிழாவுக்கு இங்கே உள்ள கிராமங்கள்ல நிறைய பேர் போய் கலந்து கொள்ளுவாங்க சாமியோடய அருள் பெறுவாங்க நீங்கள் சர்வதேச பார்த்தா பண்டிகைனு பார்த்தா கோவாக திருநாள் சொல்லலாம் மிகச்சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நடக்கும்